எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துலேயே நிறையா நெல் கரும்பு இந்த மாதிரி நிறையா பயிர் பயிரிட்டுட்டு இருக்காங்க இப்போ நெல் பாத்தோம்னா நிறையா விவசாயி நெல் பயிரிடுறதுக்கு நிறையா தேவைப்படுது அதெல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த வயசானவங்க அந்தமாதிரி எல்லாம் நிறையா பேர் சேர்ந்து பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதனால் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் சர்க்கரை ஆலைகள் வந்து ரெண்டு இருக்கு சத்தியில் ஒன்று இருக்கு ஆப்பகுடலில் ஒன்று இருக்கு அதனால் எங்களுக்கு நிறைய பேர் தொழில் செய்கிறதுக்கும் நிறைய வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கும் நிறைய முன்னேற்றமாக இருக்கு எங்கள் ஊரில் சொந்த இதுலேயே பண்ணுறதுனால எங்களுக்கு அதனால சுற்றுசூழல் சுகாதாரம் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு